இப்போ ஓ நம்ம ஊரில் யாராவது சமையலை வந்துட்டு தொழிலாக் தொடர விரும்பினா அப்படினு பார்த்தினா இருக்க பள்ளிகளெலாம் வந்துட்டு சென்னீஸ் கேட்வே இருக்குது அமிர்தா ஹோட்டல் இருக்குது அதை மாதிரி எல்ஆர்என் ஹோட்டல் இருக்குது அந்தமாதிரி இந்த நம்ம சமையல் கலைகளை மட்டும் சொல்லித்தர்றமாதிரி நிறையா வந்துட்டு உணவகங்கள் கல்லூரிகள் இருக்குது கல்லூரிகள் இருக்குது அங்கே என்ன சொல்லி தருவாங்கன்னால் எப்படி சமைக்கணும் என்ன சமைக்கணும் எப்படி சமைக்கணும் எவ்வளோ அளவு போடணும் எவ்வளோ உப்பு காரம் மிளகாத்தூள் அதெலாம் போட்டு அதை சமைக்கிறதுகூட பெரிய மேட்ரு இல்லை அதை தட்டில் வந்துட்டு எப்படி என்னமாதிரி வைக்கணும் எப்படி வைச்சா வந்துட்டு அதை கேட்டவங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க அதை விரும்பி வந்துட்டு விரும்புவாங்க அதை விரும்பிட்டு அது யார் சமைத்தது அப்படினு சொல்லி கேட்டு அவங்க கையால் தங்க வளையலே போடுவாங்க அந்தமாதிரி சொல்லி தருவானுங்க அந்த க கல்லூரியில் எல்லாம் ஆனால் என்னை கேட்டீங்கன்னால் நம்ம வீட்டில் நம்ப அம்மா செய்கிற சமையலுக்கு ஈடு எதுவும் இல்லை அவங்கக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அவங்க போடுறதெல்லாம் பார்த்து பார்த்து நம்மளும் அதேமாதிரி சமைத்தோம்னா முடிஞ்சுது சமையல் கலை அவ்வளோ தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கால் அது முக்கால்வாசி பேரு சமையல் நிறுவனம் நடத்துகிறாங்க சமையல் இது வச்சுருக்காங்க எல்லோருமே நம்ம போய் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் வச்சு உணவகங்கள் வச்சுருக்காங்க எங்கெலாம் எப்படி எல்லாமே அவங்க முன்னோர்கள் சமைத்தது அவங்க அம்மா சமைச்சதை பார்த்து அப்படிதான் வந்திருக்காங்க அது என்னனா ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒரு பதினஞ்சு சதவீதம் இப்போ அது ஆளுங்க மட்டும் தான் இந்தமாதிரி பெரிய பெரிய கல்லூரிகளெல்லாம் படிச்சு அதுவும் பெரிய பெரிய நட்சத்திர விடுதியிலெலாம் போய் சமைப்பாங்க ஆனால் அம்மா சமையலுக்கு அடிச்சுக்க இதே இல்லை போய் நின்றோமா நின்று நம்ம ஒரு ரெண்டு நாள் பார்த்தம்மா என்ன செய்யிறாங்கண்டு மூணாவது நாள் நம்மளே எடுத்து செஞ்சோமா அதேமாதிரி பக்குவத்தில் செஞ்சோமா அப்படி செய்ய முடியிலையா மொதல்நாள் மட்டும் நம்ம அம்மாவை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு செஞ்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு நம்மளே செஞ்சமோ செஞ்சுட்டு சூப்பராக எல்லாத்துக்கிட்டேயும் பேர் வாங்கினமா நல்லா இருக்குனு நல்லா இருக்குனு பேர் அவ்வளோதான் சமையல் கலை அவ்வளோதான் இதை வச்சு நம்ம எல்லாமே பண்ணலாம் சமையல் நிறுவனங்கள் வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன பயிற்சி தருதுனால் அதுதான் நான் சொன்னல்லே தட்டில் போட்டு எப்படி வைக்கணும் அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அந்த தொலைக்காட்சிலெலாம் கூட பார்த்தினா தனியார் தொலைக்காட்சிகளெல்லாம் இந்த போட்டி நடத்துவாங்க சமையல் போட்டி எல்லாம் அதில் இருக்கிற இந்த நடுவர்களெலாம் பார்த்திங்கனா சமைக்கிற உணவை வந்துட்டு சுவையை பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கொண்டுவந்து அவங்க முன்னாடி வைக்கிறோம் தட்டில் எப்படி வைக்கிறோங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் வந்துட்டு அவங்க ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க ஏனால் நமக்கு பார்க்கும்போதே சாப்பிட்ணும்னு தோணனும் அந்தமாதிரி வைக்கணும் பார்க்கும்போதே ஏய் என்னது இது இப்படி இருக்குது அப்படினு அவங்க மூஞ்சி சுழிச்சுட்டு போககூடாது அந்தமாதிரி சொல்லி தருவாங்க ஆனால் என்னை கேட்டிங்கன்னால் சமையல் பள்ளியெல்லாம் தேவைல்ல நம்ம வீட்டில் அம்மா செய்யுறத ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு அடுத்த நாள் நம்மளும் அதேமாதிரி செஞ்சோம்னா அழகா சமைக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிது